நான் வந்து முத முத சமைக்க தொடங்கினப்ப வந்து நான் ஒம்பதாவது படிச்சிட்டிருந்தேன் அப்போதான் நான் சமைக்க தொடங்கினேன் முத முத எங்க அம்மா வந்து வயல் வேலைக்கு போயிட்டாங்க நான் வந்து சாப்பாடு செஞ்சு ரசம் வச்சேன் அந்த ரசத்தை ரசம் இந்த ரசம் வச்சதில் வந்து தக்காளி போடணும்னு எனக்கு தெரியாது புளியை போட்டு நிறையா ரசத்தை வச்சு வச்சிட்டேன் ஒரு குண்டான் ரசம் வச்சிட்டேன் அது வந்து யாராலையும் சாப்பிட முடியாமல் எங்கள் அம்மா என்னை அடிக்க வந்துட்டாங்க அப்புறம் என்னை பக்கத்தில் இருந்தே இப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு எனக்கு சமையல் பக்குவத்தை எல்லாம் சொல்லிக்கொடுத்தாங்க அதுக்கு அப்பறம் நான் நல்லா சமைத்தேன் அப்பறம் கல்யாணம் பண்ணி போய்ட்டு எங்க வீட்டுக்கார் வீட்டில் வந்து இட்லி செஞ்சப்ப இட்லி சட்டி கருகி இட்லி எல்லாம் கருகி போயிடுச்சி அந்த அனுபவத்தை வந்து என்னால் மறக்கவே முடியாது அதுக்கு அப்பறம் இப்போ வந்து எனக்கு வந்து சமைக்கிறதுதான் ரொம்ப பிடிக்கும் மற்றதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதை விட எனக்கு சமையல் செய்யுறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் நான் நாண்வெஜ் செஞ்சேனா எங்க வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் செய்யுற சாப்பாட்டுலயே சிக்கன் கிரேவி ரொம்ப பிடிக்கும் மீன் கொழம்பு எல்லாமே நல்லா செய்வேன் ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லா செய்வேன் என் பையனுக்கு வந்து யார் சமைத்தாலும் பிடிக்காது நான் சமைக்கிறதுதான் பிடிக்கும் அதுவும் நான் வத்தக்கொழம்பு வச்சேன்னா எங்க வீட்டுக்கார் நல்லா விரும்பி சாப்பிடுவாரு கம்பெனிக்கு கொழம்புலாம் கொண்டு போனால் கம்பெனியில யார் எங்கள் வீட்டுக்காருக்கு கிடைக்கவே கிடைக்காது சரண்யா நல்லா சமைக்கிதுன்னு வத்தக்கொழம்பு வாங்கி நல்லா சாப்பிடுவாங்க அதே மாதிரியே மீன் வறுத்தேன்னா எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாம் நீ வ நீங்கள் வறுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுனு நல்லா ருசியாருக்கும்னு சொல்லிட்டு வாங்கி நல்லா சாப்பிடுவாங்க அப்பயே எனக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்கும் மத்ததில் எதிலையுமே நான் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன் சமைக்கிறதில் மட்டும் தான் நான் அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுவேன் எனக்கு எங்க வீட்டுக்கார் எப்போதுமே நான் எது செஞ்சாலுமே நல்லா ருசியாருக்குதுன்னு சொல்லி என்னை எப்போதுமே பாராட்டிக்கிட்டே இருப்பார் சும்மா சாதாரணமாக ஒரு வெங்காயம் தக்காளியை வனக்கி ஒரு சட்னி அரைச்சாக்கூட தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு நிறைய தோசை வாங்கி வாங்கி சாப்டுகிட்டே இருப்பார் அதே மாதிரியே எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் அரைக்கிற பூண்டு சட்னிதான் ரொம்ப பிடிக்கும் என் பையன் வந்து பூண்டு சட்னி அரச்சால் ஒரு நாலு ஒரு தோதைதான் தின்பான் நான் பூண்டு சட்னி அரச்சேன்னா நாலு தோசைக்கூட சாப்பிட்ருவான் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக நான் சமைப்பேன்